ஹலோ சார் ட்ராவல் ஏஜெண்ட்டா ஒரு ஒன் வீக் ட்ராவல் வேணும் புக் பண்ணலாமா நாங்கள் திருச்சிலேருந்து ஆ ஆமாம் சார் திருச்சிலேருந்து கோயம்புத்தூர் போகணும் பதினைஞ்சு பேர் போகிறோம் சார்

ப்ளான் வந்து ஒரு ஒன் வீக் ப்ளான் சார் திருச்சி டு கோயம்புத்தூர் போய்விட்டு ஈஷா பார்த்துட்டு அடுத்தது ஊட்டி போகணும் சார் அதுமாதிரி ஒன் வீக் ட்ராவல் இருக்குது சார் ஒன் வீக்கு வண்டி கிடைக்குமா சார்

ஓகே சார்

ஓகே சார் ம் சார் ஓகே சார்

ஓகே சார் நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவா சார் ஆ ஓகே சார் ஆமாம் சார் ரூம்ஸு ரூம்ஸ் வேணும் சார் எங்களுக்கு ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் கண்டிப்பாக ஆ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் வண்டி கண்டிஷனெலாம் எப்படி சார் இருக்கும் ஏசியா சார் நான் ஆ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார்

ம் எஸ் சார் ஆ ஆமாம் சார் ஃபேமிலியாக தான் சார்

ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஃபுட்டெலாம் ஃபுட்டெலாம் நீங்கள் டெலிவரி பண்ணி கரெக்டாக சார் ஓகே சார் ஓக் ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் வண்டி ஃபெசிலிட்டிஸ்யெலாம் அங்கே சார்ஜரெலாம் போடுற மாதிரி கொஞ்சம் வயதானவங்க வயதானவங்கள்லாம் கொஞ்சம் ம் ஓகே சார் வயதானவங்கள்லாம் கொஞ்சம் வரதுனால் கொஞ்சம் பெட்டு அரேஞ்சு பண்ணியிருக்க ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் ஆ கண்டிப்பாக வரேன் சார்